நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து ஊட்டி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருமே சேர்ந்து போனோம் ஊட்டியில் வந்து நிறையா பிளேஸுக்கு போனோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் நிறையா கேம்ஸு ப்ளே நிறையா கேம்ஸெலாம் விளையாண்டோம் அப்போ வந்து குன்னுாரில் வந்து சிம்ஸ் பூங்கா போனோம் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கார்டன் போனோம் அப்புறம் தொட்டபெட்டா அப்புறம் வந்து டால்ஃபின் ஹவுஸு ட்ரிபுள் பீப்புள் அதுக்கப்புறம் வந்து தொப்பிப்பாறை அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துக்குலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அதுக்கப்புறம் வந்து சாக்லேடெலாம் நிறையா வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து ஹில்ஸெலாம் நல்லா சுற்றி பார்த்தோம் அப்புறம் வந்து போட் ஹவுஸ் போனோம் அப்புறம் வந்து அங்கே வந்து ஃபேமஸ்ஸான வறுக்கியெலாம் நல்லா சாப்பிட்டோம் டீ குடித்தோம் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது அப்புறம் வந்து எல்லாேருமே சேர்ந்து நல்லா ஃபுட்டெலாம் ஆட்ரு பண்ணி ஃபுடெலாம் ஆட்ரு பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அங்கே போய்விட்டு ரிட்டன் வந்து மார்னிங் போய்விட்டு நைட்டு ரிட்டன் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் ஸ்கூல் நினைவுகள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ஜில் வந்து ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயரில் எங்கேயும் போல் தேர்ட் இயரில் வந்து வயநாடு போனோம் நல்லா என்ஜாய் பண்ணிணோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடெல்லாம் சேர்ந்து பஸ்சில்